நான் வந்து டெய்லியும் வந்து ஒர்க்கு போயிடுவேன் ஒர்க்கு போயிட்டு மார்னிங் ஷிஃப்ட்டு போயிட்டு ஷ் மார்னிங் ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட்டு தேர்ட் ஷிஃப்ட்டுன்ருக்கும் நான் எப்போவும் வீக்லி சேட்டர்டே மட்டும் மேபி எனக்கு சில ரொட்டீனா மந்த்லி செகண்ட் ஷிஃப்ட்டும் வரும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டும் வரும் அப்படி வந்ததுனுச்சு எனக்கு ஏதாது ஒரு வீக்கில் வந்து எனக்கு செகண்ட் ஷிஃப்ட் வந்துச்சினா அந்த ஷிஃப்ட்டில் நான் என்கூட வேலை பார்க்கற சக தொழிலாளர்கள கூட்டுட்டு அந்த செகண்ட் ஷிஃப்ட் எண்டுலுக்கு முன்னாடியே நான் உங்கள் பசங்கள்ட்ட பேசுவேன் மச்சான் இதுபோல் நம்ம வந்து ஷிஃப்ட் எண்டில் நைட் பிரியாணி சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லி பேசுவேன் அவனுங்க சரி மச்சான் ஒரு சில பேர் வருவானுவோ ஒரு சில பேர் வர மாட்டானுங்க சரி ஓகே யாரெல்லாம் வாராங்களோ அவங்கள நான் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நான் கூட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப முயற்சிப்பேன் அவங்க கூட போய் நம்ம பழகி ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக அதுவும் எங்கள் கம்பெனி ட்ரெஸ்லேயே ஒரு லாஸ்ட்டு சீட்டில் நல்லா உட்காந்து நல்லா ஜாலி எண்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே போவோம் போயிட்டு அங்கே போயிட்டு இப்போ கடையில் பார்த்தா அங்கே நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் சாப்பிட்டுட்ருப்பாங்க அதை எனக்கு பார்க்க சொல்லேயும் சரி அங்கே ப அங்கே ரோட்டில் வந்து நம்ம அன்டைமில் பா ஆட்கள் இல்லாத இடத்துல ஒரு இவங்க இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் ஆட்கள் இருந் இருக்கச்சில நம்ம சாப்பிட்டா அது என்ன ஒரு ஃபீலிங் அங்கே போய் நின்றாலே அந்த இடத்துலேருந்து வேறே விதமான ஃபீல் கிடைக்கும் அங்கே உள்ள சாப்புடுற சாப்பாடு அங்கே உள்ள வர்றவங்க நம்மளை மாதிரி ஏகப்பட்ட பேர் வீக்லி ஆஃப்னாலே ஏகப்பட்ட பேர் வருவாங்க ஸோ நான் அந்த இடத்த ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இன்னும் வர நான் எப்போ பசங்க கூப்பிட்டாலும் சரி நான் கண்டிப்பாகவே நான் போயிடுவேன் யார் என்ன என்னால் முடியாத பட்சத்தில் மச்சி வா மச்சி போயிடுலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் முத முன் முன் உதாரணமாக இருந்து நான் தான் முன் முன்னாடியே போகணும் சொல்லி விரும்புவேன் அதுக்கப்புறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறேன் பட்டு என் ஊருன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி நான் தூத்துக்குடியில் சின்ன வயிசுலேருந்தே இருக்கிறேன் தூத்துக்குடியில் பரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அந்த பரோட்டா ஃபேமஸ்னால நான் சென்னையில இருப்பேன் இங்கே சென்னையில் நிறைய எடை ஏரியாவில் நான் இருந்துருக்கேன் பட் அந்த ஏரியாவில் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஏ தண்ணி வந்து வேற நம்ம ஊரு எங்கள் ஊர் த தண்ணி வேற ஸோ அதனால அந்த ருசி வர மாட்டிக்கா இல்லை எதனாலங்கிறது எனக்கு தெரியல பட் நான் சென்னையில் நிறைய கடையில் சாப்பிட்ருக்கேன் அந்த பொ எங்கள் ஊரில் உள்ள பரோட்டா இதுவோ இல்லை அதில் வர இருக்கிற சால்னாவோ ஒரு டேஸ்ட் கூட இருக்காது சென்னையில் எனக்கு நான் ரொம்ப லைக் பண்ணுறது வந்து எங்கள் தூத்துக்குடி பரோட்டா மட்டும் தான் அதுவும் அவங்க எண்ணெயில் பொறிச்சிருப்பாங்க எண்ணெயில் இருக்கிற பொறித்த பரோட்டா கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வந்து நான் அங்கே இருக்கச்சுல வந்து பரோட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன் பட் என்னென்னா சாப்பிட முடியாது அங்கே கடை கிடையாது அதனால் ரொம்ப இதுபடுவேன் ஆனால் நான் என் ஊருக்கு நான் எப்போலாம் வரேனோ அப்போலாம் நல்லா பரோட்டா சாப்பிடுவேன் நல்லா பீஃப் சாப்பிடுவேன் நல்லா சாப்பிடுவேன் நான் அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் தான் நான் நல்லா சாப்பிடுவேன் நானும் பெ என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நல்லா சாப்பிடுவோம் நான் போனே ஹோட்டல் பெயர்லாம் நான் சொல்கிறேன் ஆண்டவருங்கிற ஹோட்டல் இருக்குது அகல்யானு ஒன்று இருக்குது சமுத்ரானு ஒன்று இருக்குது ஸோ இந்த மூணு ஹோட்டல்லேயும் பரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸ் பார்த்துக்கோங்க நல்லா சாப்பிடுவேன் இதுக்கப்புறோம் இன்னொன்று வந்து என்னென்னா எங்கள் ஊரில் எங்கள் பெரியம்மா எங்கள் பெரியம்மா வந்து ஒரு சின்ன கடை மாதிரி வச்சிருந்தாங்க அந்த கடையில் இட்லி நல்லா போடுவாங்க அந்த இட்லி வந்து எங்கள் பெரியம்மாட்ட ரோ அந்தளவுக்கு நான் சாப்பிடுவேன் சின்ன வயிசுலேருந்தே எனக்கு பழக்கம் கௌண்ட் அதிகமாக சாப்பிடுவேன் அதனால தான் எங்கள் பெரியம்மா போடுற இட்லியும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பெரியம்மாவையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த இடத்துல அவங்க அவங்களோட ப்ரிப்பேரிங் ஸ்டெயில் வந்து வித்தியாசமானது ஸோ அதனால வந்து நான் அந்த இட்லி வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இதுபோல் நான் இப்போ இடப்பட்ட ஒரு மூணு நாலு வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து மும்பை போயிருந்தேன் மும்பையில் ஒரு ஒர்க் ரிலேட்டடா என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தாங்க ஸோ அங்கே போகிறதுனால தான் அங்கேயும் நான் உணவுக்காண்டி வந்து ரொம்ப ரொம்ப ஷ ஷ ஷக்கப்பான ரொம்ப ஷக்கப்பான மீன்ஸ் என்ன வந்து எனக்கு வந்து எங்கள் என்னென்னா பாவ் பஜ்ஜின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு உணவை தந்தாங்க எங்களால் சாப்பிடவே முடில சாப்பிட முடிலனா அதில் ஒரு மிளகா இருந்துச்சி எனக்கு சுத்தமாகவே சாப்பிட முடில அதுக்கப்புறோம் ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே உள்ள நான் தாராவின்னு ஒரு இடம் இருக்குது தமிழ் இடத்துல போய் அங்கே போய் இட்லி சாப்பிட்ற மாதிரி அங்கே போய் ரைஸ் கிடைக்கற மாதிரி நான் அதை விட்டா அவுட்டரு அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன் ஸோ அங்கே கிடைக்கிற ஃபுட்டு வந்து நம்ம தமிழ் இடங்க தமிழ் இடோங்கிறது தாராவி இப்போ தாராவில் தமிழ் ஃபுட் எல்லாம் கிடைக்குது ஆனால் நான் வேலை பார்க்கற இடம் வந்து வெளியே ஸோ அதனால் வந்து எனக்கு கிடைக்காம போச்சால் எனக்கு அதனால் நான் அதை விரும்பி சாப்பிட்றதுக்காண்டி காலையிலேயே அங்கேயே நான் ரூம் எடுத்து அங்கேயே ஸ்டே பண்ணிருந்தேன் பட்டு தூரமாக இருந்தாலும் நான் ட்ராவல் பண்ணிக்கிடுவேன் அதேபோல் எப்படியும் நம்ம மதியம் டைம் வந்து நான் திருப்பி சாப்பிட்றேன்னு சொன்னாலும் அதேபோல் அந்த லோக்கல் ட்ரெயின் இருக்குது லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வர்றது அந்த ஒரு இது லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு வந்து தான் நான் இங்கே வந்து சாப்பிடுவேன் ஸோ ஃபுட்டு வந்து நான் ஒரு இடத்துக்கு போயிட்டேன் ஆனால் ஃபுட் எனக்கு கிடைக்கல ஃபுட் சப்போஸ் நம்ம தமிழ் ஃபுட்டே கிடைக்கலங்கிற ஒரு இடத்துருக்கனே அந்த எடுத்தையே தேடி தேடி நான் போய் போய் சாப்பிட்டேன் அந்த ஒரு இதெலாம் வந்து என்னோடய இன்னும் மறக்க முடியாது அதனால் ஃபுட்டை மறக்க மாட்டேன் அதுக்கப்புறோம் எனக்கு ஒரு ரெண்டு வருடம் கழிச்சி அதுக்கப்புறோம் நாக்பூரில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சி நாக்பூரில் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கற அந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன சிட்டியில் போடல சிட்டியில் போடல மீன்ஸ் ஒரு கிராமத்துக்குள்ளே போட்டாங்க அங்கே சுத்தமாகவே ஃபுட்டே கிடைக்கல அங்கே என்ன பண்ண நான் இதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு சமைக்கத் தெரியாது நான் அந்த இடத்துல என்ன பண்ண நான் அந்த இடத்துல சமைக்க கற்றுக்கிறதுக்கு ஆரமிக்கிறேன் அந்த அந்த அரிசி அரிசி வந்து பச்சரிசி தான் பச்சரிசி நாங்கள் சாப்பிட்டதில்ல புழுங்கலரிசி தான் இங்க சாப்பிடுவோம் அங்கே பச்சரிசி தான் கிடைக்கும் ஸோ அதை மேக் பண்ணி அதை சாப்பிட்டு வந்து அதுவும் ஓரளவுக்கு மேலே அங்கே உள்ள க்ளைமேட்டுக்கு அது சாப்பாடுலாம் ஓரளவுக்கு செட் ஆகிருந்தது எனக்கு ஓகேவா இது தான் என்னோடய உணவுக்கான பதில்